ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்போது